இப்போ வந்து தொழில்நுட்பமுன்னு பார்த்தா எங்கே இப்போ க வேலையை கோயிலுக்கு போலாம்னு வேளாங்கண்ணி போலாம்ட்டு போய் டிக்கெட் எடுக்கணுமேன்னு என் பையன்கிட்ட கேட்டால் அம்மா நான் புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறான் இதெல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்தமாரிதான் காட்டுது ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டு அப்போ சரி பணம் குடுத்துடுன்னு சொல்லும் போது அம்மா நான் இப்போ ஃபோன்லேயே கொடுத்துட்டேங்கிறான் அது என்னமோ கோயம்புத்தூரில் வந்து இப்போ ஃபோனில் அந்த என்னமோ ஸ்கேன் பண்ணிணாலே நம்ம ஏறுகிற இடத்துலேருந்து இறங்குற இடத்துக்கு அதே கொண்டுவிட்டுருன்னு சொல்கிறாங்க இத வந்து இப்படியெல்லாம் தொழில்நுட்பம் ரொம்ப வளந்துதான் இருக்குது எங்கே போனாலும் இப்போ பணங்கிறது ஒன்று கையில் தேவையே இல்லை மாரி இல்லாத மாரியிருக்குது இன்றைக்கி அந்தளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது பார்த்தா இதுவும் ஒரு நல்லதாகதான் தெரியுது ஒரு பிட்பாக்கெட் அடிக்கிறவனுக்கு அந்த பயம் இல்லை ஒன்னுமில்ல பணமே இல்லாமல் எங்க வேணாலும் பணமே இல்லாமல் போய்ட்டு பணம் பணமே இல்லாமல் வந்துடற மாதிரிதான் இப்போ இருக்குது நல்லாத்தான் இதுவும் நல்லாத்தான் இருக்குது